ஹலோ ஹலோ நீங்கள் பூ செல்லர் தானே நாங்கள் இந்தமாதிரி உங்கக்கிட்டே பூ வாங்குகிறவங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம் இந்தமாதிரி நாங்கள் மல்லிகை தோட்டம் வைச்சிருக்கோம் எங்கக்கிட்டே பூ நிறைய இருக்குது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா மார்னிங் டைமில் வந்து ஒரு கிலோ எழுநூறுபா ஒரு நாலஞ்சு கிலோ கிட்டே இருக்கும் டெய்லி நீங்களே வந்து கூட எடுத்துக்கலாம் மார்னிங் டைமில் ஓகே மேம் இப்போது மார்னிங் டைம் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க ஆ ஓகே மேம் செவன் ஹண்ட்ரட் ஓகே தானே ஓகே மேம் ஆ அட்ரெஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த அட்ரெஸுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க டெயிலியுமே பூ இருக்கும் வந்து வாங்கிக்கோங்க ஓகே மேம் ஆ ஓகே எட்டு மணி எப்போது வேணுனாலும் வாங்க மார்னிங் டைமில் எப்போது வந்தாலும் ஓகே தான் மேம்